எனக்கு பிடித்த பருவம்னு பார்த்திங்கன்னா வந்து குழந்தைப் பருவம் தான் குழந்தை பருவம் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இளமைப்பருவம் அதாவது ஸ்கூல்ல ஸ்கூல் டேஸும் அண்டு காலேஜ் டேஸ் இது வரைக்கும் போன கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் இது வரைக்கும்தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைப் பருவம்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நம்மளை வந்து ரொம்ப கொஞ்சி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்கள் ஒரு ஒரு வயசுலேருந்தே ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க நேர நேரத்துக்கு ஜாலியாக இருக்கலாம் சாப்பிட்டுட்டு தேவைப்படுகிறதெல்லாம் கேட்டால் வாங்கித் தருவாங்கள் விளாட்டுக்கு ஜாமான்லாம் கேட்டால் வாங்கித் தருவாங்கள் விளாட்றதுக்கு எங்கே போனாலும் தூக்கிட்டு போவாங்கள் இது வந்து குழந்தைப் பருவத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளமைப்பருவம்னு பார்க்கும் போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேர்ந்து ஒரு டுவெல்த்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் காலேஜ் பசங்ள் ஸ்கூல் ப ஸ்கூல் டைம்ல ஸ்கூலை கட் அடிக்கிறது டீச்சர்ஸ்ங்க வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க ஹோம்ஒர்க் செய்யாமல் வரது டியூஷன் போகிறது அப்புறம் எக்ஸாம்லாம் வச்சோன்னா எக்ஸாம்ல மார்க் சம்டைம்ஸ் மார்க் நிறையாவும் எடுப்போம் சம்டைம்ஸ் மார்க் கம்மியாகவும் எடுப்போம் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆன்வல் டே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் லீவ் விட்ருவாங்க மழை பேஞ்சால் லீவ் விடுவாங்க வெயில் அடிச்சாலும் லீவ் விட்ருவாங்க எக்ஸாம் முடிஞ்சோடன்னே அடிக்கடி லீவ்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபலி லீவ் குவாட்டலி லீவ் இந்த மாதிரி டைம்ல வந்து லீவ் நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இளமைப்பருவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு